அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க்கா எங்கே இந்த சைடு வர்றதுக்கு வேலையே இல்லைங்க்கா அதாங்க்கா இன்னைக்குத்தான் வந்தேன் என்ன காய்க்கா இன்னைக்கு ஃபிரெஷ்ஷாக வந்திருக்கு சரிங்க்கா எனக்கு பாருங்கள் தக்காளி ரெண்டு கிலோ போட்டுருங்க உருளைக்கெழங்கு போட்டுருங்க எல்லாம் நாட்டு காயாக பார்த்து போட்டுடுங்க்கா சரிங்க்கா தள்ளுபடி தள்ளுபடி காயாக பார்த்து வாங்கிக்கலாங்க்கா சரிங்க்கா வாங்க சரிங்க்கா சரிங்க்கா ஆங் போட்டுருங்கக்கா மூணு கிலோவாக போட்ருங்கக்கா போட்ருங்கக்கா சரிங்க்கா உம் சரிங்க்கா ஓ அப்டியாங்கக்கா சரிங்க்கா நாட்டு கத்திரிக்காயே போட்டுடுங்க

ம் ம் சொல்லுங்கக்கா ம் பார்க்கலாம் வாங்கக்கா சரிங்க்கா ஓ இந்த நாட்டு தக்காளிங்களா சரிங்க்கா இதில் ரெண்டு கிலோ போட்டுடுங்க சரிங்க்கா சரிங்க்கா சரிங்க்கா சரிங்க்கா சரிங்க்கா ஆ சரிங்க்கா இதுவே போதுங்கக்கா போதுங்கக்கா இப்போத்திக்கு இது மட்டும் போதுங்கக்கா நான் வேணுனா நாளைக்கூட வந்து வாங்கிக்கிறங்க்கா ஆங்க்கா சரிங்க்கா ஆ கருவேப்பிலை கொத்தமல்லி கூட வச்சுடுங்கக்கா ஆ சரிங்க்கா நான் பாத்துக்குறேன்க்கா ஆ நன்றிங்கக்கா ஆ கண்டிப்பாக வர்றேங்க்கா சரி வர்றேங்க்கா